ஹலோ அக்கா அக்கா கேப் ட்ரைவராக்கா அக்கா இது இது கல்லணையும் பக்கத்தில் வேறு வேறு எதுனா விசிட்டிங் பிளேஸ் இருக்காக்கா கல்லணை வரலாம்னு இருக்கோம் ஃபேமிலியோட ம் ஆ அக்கா ஆ ஓகேக்கா அக்கா ஹலோ அக்கா கே ஓடிபி வந்துருக்குக்கா ஓடிபி சொல்லுறன் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க நைன் டபுள் டு ஃபைவ் ஃபோர்க்கா ஆ அக்கா இங்கேந்து வந்து அங்கே ஸ்டே பண்ணுற மாதிரி இருக்குமாக்கா இல்லை ஒரே நாளில் எல்லாம் பார்த்துர முடியுமா ஆ ஓகே ஓகே ஓகே ஓகேக்கா அது டைம் அதிகமாக போனால் அங்கே தங்க இடம்லாம் இருக்கா ஹோட்டல் ஒரு நல்ல ஹோட்டலாம் இருக்கா ஓகேக்கா ஓகே ஓகேக்கா ஃபுட்டு ஃபுட்டு நல்லாருக்குமா இல்லை தனியாக ஆர்டர் பண்ணுற மாதிரி இருக்குமா ஹோட்டலில் கிடைக்குமா ஓகே ஓகேக்கா இல்லை ஃபேமிலியோட வரோம் அதான் ஏதாவது ப்ராப்ளம் வரலாம் முன்னாடியே செக் பண்ணணுல்ல ஓகேக்கா இது கேப்பு டைமிங்கு டைமிங்காக்கா இல்லை இது டிஸ்டான்ஸாக்கா ஆ ஒரு நாளைக்கு அந்த டைம் மாதிரி ஒரு நாளைக்கு எவ்வளோவோ அந்த டைமுக்குத்தான் அமௌண்ட்டு ஓகே ஓகேக்கா ம் ஓகேக்கா இங்கே கிளம்பிட்டு சொல்லுறேன்க்கா அங்கே வந்து பிக்கப் பண்ணிக்கிறிங்களா ஓகேக்கா ஆ ஓகேக்கா ஓகேக்கா ஆ ஓகேக்கா